ஹலோ வணக்கம்ங்க பில்டிங் கான்ட்ராக்டர்ங்களா நான் வந்து ஃப்ரெண்டு வீடு கிரவபிரவேசத்துக்கு போய்விட்டு பார்த்தேன் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிருந்தீங்க அவங்க தான் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க எங்கள் வீடு வந்து ஆயிரத்து இரநூத்தி முப்பது சதுரடி இருக்கு ஒரு ஃப்ளோரு அதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு போடணும் அதுக்கு எவ்வளோ செலவான்னு கேட்கலாம்னு பண்ணேன் டீடெயில்ஸ் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் அது எப்படின்னு ஆமாம்ங்க நான் தர்மபுரி காந்திநகர் சைடு மெட்டீரியல் எல்லாமே உங்கள்தேவா ஆ ஃபிக்சடாக இந்த ரேட்டுங்களா ஆ ஆ அப்படிங்களா செங்கல்லை வைக்கிறீர்களா ஆலாப்புழா கல்லை வைக்கிறீங்களா மணலுங்களா எம்சாண்டுங்களா சரிங்க எவ்வளோ நாள் ஆகுங்க முடிகிறதுக்கு ஒர்க்கு அப்படிங்களா சரிங்க கொஞ்சம் எனக்கு சீக்கிரமாக தேவைப்படுது ஆமாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடிச்சு தர மாதிரி பண்ண முடியுங்களா

அப்படிங்களா இதுவே இந்த இந்த அமௌண்ட்டோட சரி வேறு எதுவும் எக்ஸ்ட்டா கேட்க மாட்டீங்களா ஆ இதில் கபோர்டு எலக்ட்ரிக்கு இதல்லாம் உங்கள்தேவா இல்லை நாங்கள் தனியாக செய்யணுமா எல்லாமே ஃபினிஷிங் முடிச்சு சாவி கொடுத்துடுவீங்க ஓகே மேம் நான் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு பிக்ஸ் பண்ணும் போது நான் அட்வான்ஸோட வந்து பார்க்குறேன் உங்களை சரிங்க வேறு எதாவது எக்ஸ்ட்டா அதை நான் வந்து எங்கள் வீட்டில் பேசிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஆ நீங்கள் ஆஃபீஸ் எதாவது வச்சுருக்கீங்களா எந்த இடத்துல வச்சிருக்கீங்க சரி நான் வந்துவிட்டு ஆஃபீஸில் வந்துவிட்டு பார்க்குறேன் எனக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுங்க எப்படின்னு நீங்கள் மெசர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கால்குலேட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிடுறேன் சரிங்க மேம் ஓகே தேங்க் யூ